எங்கள் ஊரில் இருக்கிற தேட்ரோட நெய்வேலியில் இருக்கிற தேட்ரு தான் நல்ல தேட்ரு நிவிரத்னா ஜெயா தேட்டர் மெயின் பஸார் பக்கத்தில் இருக்க நிவிரத்னா அங்கே நல்லா பெருசாருக்கும் கார் பார்க்கிங் வசதிலாம் இருக்கும் நானும் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி ஃபேமிலியோட போவோம் குடும்பத்தோட எனக்கு பிடிச்ச ரசிகர் வந்து விஜய் எந்த படம் போட்டாலும் போய் பார்ப்போம் அடிக்கடி போவோம் நிறையவாட்டி சாப்பாடு நல்லாருக்கும் ஏசி ரூம் அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் இருந்தோம் ஒரு நாள் நிறையவாட்டி போயிருக்கோம் நல்ல நல்ல படம்லாம் போடுவாங்கள் அங்கே அதிகமாக விஜய் படம்தான் போடுவாங்கள் விஜய் படம் சூர்யா படம் அப்புறம் அடிக்கடி அங்கே தான் போவோம் எப்பவுமே அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சுருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிறத விட